கார் ஓனருங்களா கார் ஓனரம்மா நாங்கள் ஒரு அஞ்சு பேர் சுற்றுலா பார்க்கப் போகணும் ஏனால் அந்த திருவண்ணாமலை பார்த்துட்டு செஞ்சிக்கோட்டை பார்க்கணும் பார்த்துட்டு அப்படியே மலையனூரு ஒரு மூணு நாலஞ்சு ஊர் சுற்றணும்னு வெச்சிக்கோயேன் ஒரு ஆறு பேர் இருக்கிறோம் கார் நல்ல வசதியாக இருக்கணும் எது நல்லா ஹைட்டாக இருக்கணும் நீங்கள் டீசல் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா இல்லை டீசல்லு நாங்கள் போடணுமா சொல்லுங்க ஒரு கிலோமீட்டருக்கு எப்படி வாங்குகிறீங்க முன்கூட்டி சொன்னீங்கன்னால் நாங்கள் அதுக்கு தகுந்தமாரி காசு வசூல் பண்ணி நாங்கள் கரெக்ட் பண்ணி டூர் வண்டி போட்டு ஒரு நாள் டூர்க்கு எவ்வளோ ஆகுது ரூபா சொன்னீங்கனால் அதுக்கு தகுந்தமாரி நாங்கள் போட்டு சேர்ந்து உனக்கு பணம் கொடுத்துட்றோம் நீங்கள் கரெக்ட்டாக கார் நல்ல காராக நல்ல ட்ரைவிங்கு நல்ல ட்ரைனிங் எடுத்த டிரைவராக இருக்கணும் சும்மா ட்ரைனிங் எடுக்காத கார் அனுப்ச்சிட்டு ஒரு வழியில் நிறையா ப்ராப்லம் ஆகுது அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அதனாலே நீங்கள் என்ன பண்ணுங்க நல்ல டிரைவராக போட்டு கிலோமீட்டருக்கு எப்படி சொல்லுங்க முன்னே ஃபர்ஸ்டு கிலோமீட்டர்க்கு எவ்வளோனு சொல்லுங்க அதுக்கு தகுந்தமாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம் இல்லாட்டி டீசல் நீங்களே பார்த்துக்கலாம் இல்லை கா கும்பலாக எனக்கு இவ்வளோ வேணும் நாங்கள் பார்த்துக்குறோம் டீசல்னாலும் அப்படி சொல்லுங்க இல்லை டீசல் நீங்கள் பார்த்துக்குங்க வாடகை எனக்கு இவ்வளோ கொடுங்க கிலோமீட்டருக்குனாலும் அதுமாதிரி கொடுக்க நாங்கள் தயார் நாங்கள் ஆறு பேர் இருக்குறோம் ஒரு நாள் வாடகை எப்படி சொன்னீங்கனால் நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் சரி பா